ஹலோ ஹலோ டீச்சர் வணக்கம் டீச்சர் ம் சொல்லுங்கள் டீச்சர் ம் ஸ்கூலுக்கு வரலை டீச்சர் அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இல்லைங்க டீச்சர் கொஞ்சம் அவனுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப உடம்பு சரியில்லாமல் நாங்கள் ஹாஸ்ப்பிட்டலுக்கு அங்கையும் இங்கையும் அழைச்சிட்டு போனோம் அப்பிடியும் சரியாகலை டீச்சர் ஆ ஓகே டீச்சர் இருந்தாலும் இன்னும் சரியாகலை சரியாகும்போது உங்களுக்கு நான் நேரடியாக வந்து அழைச்சி கொண்டு விடறேன் டீச்சர் ஆமாங்க டீச்சர் ஆ அனுப்பி விட்றேன் டீச்சர் அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லை டீச்சர் எல்லா ஹாஸ்பிடல் போயி ஆகியும் சரியாகவே இல்லை இன்னும் ஆ நானும் எங்கங்கையோ போய் ட்ரை பண்ணுறோம் அப்போயும் சரியாகவே இல்லை உடம்பு ரொம்ப இதாயிடுச்சு டீச்சர் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பி விடறேன் டீச்சர்

ஆ ஓகே டீச்சர் அனுப்பி விட சொல்கிறேன் டீச்சர் உங்களுக்கு எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் டீச்சர் பை ஆ பண்ணுறேன் டீச்சர் அவனுக்கு உடம்பு சரியாக ஆகுனாலும் ஸ்கூல் அவனுக்கு எல்லாத்துலையும் விருப்பம் உண்டு டீச்சர் நான் வந்து சேர்த்து விட்றேன் டீச்சர் ஆ சீக்கிரம் அனுப்பி விட்றேன் டீச்சர் உடம்பு தான் சரியில்லை நாங்கள் எல்லா ஹாஸ்பிட்டல் போயி அப்போயும் சரியாகவே இல்லை இன்னும் டீச்சர் அதனால் தான் வீட்டிலேயே வச்சுருக்கோம் உடம்பு சரியானதும் போய் விட்டுறலாம் அப்படிங்கற மாரி தான் வீட்டில் வச்சுருக்கோம் நீங்கள் என்ன பாடம் நடத்தினாலும் எங்களுக்கு கொஞ்சம் தகவல் சொல்லுங்க ஆ தேங்க்யூ டீச்சர்